அந்த காலத்தில் மன்னர் ஆட்சியில் கட்டின கோவிலுங்க தஞ்சாவூரில் போய் பார்த்தாக்கா அந்த மாதிரி சிலைலாம் இப்போல்லாம் யாருமே கட்ட முடியாது அந்த மாதிரி கோபுரம் அந்த மாதிரி வ எடம் அது பார்த்தாலே ந நமக்கு வியப்பாகுது அங்கே வந்து ஒரு சூரிய ஒளி வந்து அந்த கோபுரத்து மேலேயே படாதாம் அந்தளவுக்குலாம் கட்டிக்கிறாங்க ஆனால் வந்து இந்த காலத்திலலாம் யாரும் அது மாதிரி பண்ண முடியாது அப்போ மக்களை வெச்சி ஏதோ அப்படியே வா வா மன்னர் வந்து அந்த காலத்தில் கா கட்னது பெரிய அதிசயமாக இருக்குது நான் போய் பார்த்தோம் பாக்குறதுக்கு ஒரு நாளே போ போ ஒரு நாளே பத்தாது அந்தளவுக்கு செஞ்சிருக்கிறங்க ஆனால் அது வந்து இப்போ வந்து யாராலேயும் அந்த மாதிரி கட்ட முடியாது அது ஒரு அதிசயம் அந்த இது